இப்போது நம்மைக் காக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் திட்டங்கிறது வந்து இப்போ கவர்ன்மெண்ட் வந்து இது பண்ணி இருக்குது இதனால் என்ன பயன் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஏதோ ஒரு ரோட்டில் போகிறோம் ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இந்தமாதிரி இவ்வளோ அமௌண்ட் செலவாயிருமே நம்ம கிட்ட கையில் காசு இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம வருத்தப்படணுங்கிறது இல்லை இந்த ஸ்கீம்னால் என்ன பெனிஃபிட்டுனு பார்த்தீங்கன்னா ஹாஸ்ப்பிட்டலில் அட்மிட் பண்ணதுலேருந்து அதில் இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது இரண்டு நாள் வந்து நீங்கள் என்ன செலவானாலும் அது வந்து அரசே பொறுப்பேற்றுக்கும் இதனால் என்னெனன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன எவ்வளோ அமௌண்ட் ஆகும் இத பற்றியலாம் வந்து என்னென்ன பண்ணனும் இத பற்றியலாம் வந்து நம்ம வந்து ஒன்றும் கவலையெல்லாம் பட தேவையில்லை நம்ம நல்லா இருக்கிறாங்களா அத மட்டும் என்ன ஏதுன் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானது எதாது வேணுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு கூடயே இருந்து பார்த்துட்டாவே போதும்